ஹலோ கேப் டிரைவரா ம் எட்டயபுரம் பேலஸ் போகனும் ஃபிரியா அப்படியா ஒரு நாலு பேர் ஏசி காரு தான் ஆமாம் எவ்வளோ வரும் ஒரு கிலோ மீட்டருக்கு எவ்வளோ

காலையில ஒரு ஒம்பது மணிக்கு வந்துருவீங்களா ஆ சேர் ஒம்பது மணிக்கு வந்துரு அப்புறோம் காலையில டிஃபன் சாப்பிட்ணும் அப்படியே சாப்பிடுட்டு இங்கே போத்தீஸு அங் ஆர்எம்கேவி எல்லாம் போகணும் வயசானவங்க ஆமாம் ஒரே ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க வயசானவங்க ஆ சரி ஓகே ஓகே சார் ஆமாங்க சார் போகணும் இந்த ஆர்எம்கேவி போத்தீஸ் போய் ஷாப் பண்ணிட்டு அப்படியே அல்வா கடைக்கும் போகணும் உங்களுக்கு அல்வா கடை தெரியுமா அப்படியா சரி சார் அப்போ நாளைக்கு காலையில ஷார்ப்பாக ஒரு ஒம்பது மணி போணால் நீங்கள் எட்டு மணிக்கெல்லாம் வந்துருங்க இல்லை அவ்வளோ தான் இவ்வளோக்கு மட்டும் போயிட்டு அவ்வளோ தான் பைசா மட்டும் எவ்வளோ வரும் ஒரு கிலோ மீட்டருக்கு எவ்வளோ வரும் பைசா ஓ அப்படியா சரி ஓகே நீங்கள் காலையில வந்துருங்க ஆ சரி